இந்தியாவை பொருத்தவரையும் சுற்றுலா தலங்கள் வரும்போது என்னென்ன பொருட்கள் இங்கே வாங்கலாம் அப்படின்னா இப்போ ஸ்ரீரங்கம் கோவில் போறிங்க அப்படின்னா அங்கே வந்து பல்லாங்குழி பாரம்பரியமான விளையாட்டு பல்லாங்குழி தாயம் ஸ்நேக் அண்ட்ல அந்த பரமப்பதம் இதெல்லாம் அவங்க வாங்கி ஒரு கொழந்தைங்களுக்கு பாரம்பரியமான விளையாட்டுன்னு சொல்லி அவங்களுக்கு ஊக்குவிக்கிறதுக்கு இதை கொடுக்கலாம் மூளைக்கும் நல்ல வேலை பொழுதுபோக்குக்கு நல்ல ஒரு சிறந்த ஒரு இது வேறு நம்ம திருச்சி சமயபுரம் இல்லைன்னா மலைகோட்ட இந்த மாதிரி ஏரியாக்கெல்லாம் போகும்போது மலைக்கோட்டைக்கி வரும்போது அங்கே கும்பிடுட்டு அருகம்புல் வாங்கி கொடுக்கலாம் அது உடம்புக்கு ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் தஞ்சை பெரியகோவில் போனிங்கன்னா தலையாட்டி பொம்மை வாங்கி அவங்களுக்கு கொடுத்தர்ணும் வெளியில வர்றவங்களுக்கு வாங்கி கொண்டு கொடுத்தம்னா அவங்க அலங்கார பொருளாக அதை வாங்கி பயன்படுத்திக்கலாம் இதெல்லாம் வந்து ரொம்ப கலாச்சாரமான ஒரு விஷயோம் அதுக்கப்புறம் நம்ம ஒரு பொருள்காட்சிக்கு போகிறோம் அப்படின்னா அங்கே விக்கிற க்ளிப் பேண்டு வளையல் தோடு இது மாதிரிலாம் கொழந்தைகளுக்கு வாங்கி கொடுக்கலாம் அவங்களுக்கும் கடை வச்சிருக்கவுங்களும் ரொம்ப ஏழையாக இருப்பாங்க நம்ம வாங்கும்போது அவங்களுக்கு ஒரு பயனுள்ளதாக இருக்கும் வெளியில வர்றவங்களுக்கும் இதை வாங்கி கொடுத்து பயனடையலாம் அதுக்கப்புறம் இங்கே விளைகிற காய்கறிகள் இயற்கையாக விளைகிற காய்கறிகள் சுற்றுலா பயணிகள் இங்கேருந்து நிறையா வாங்கிட்டு போய் அவங்க வீட்டில வச்சு சமைச்சு சாப்பிடலாம் அதுவும் ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயமா இருக்கும்